வணக்கம் ஆ அண்ணா ஆ போன மாதம் நீங் நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் இல்லைங்களா ஆ அந்த கல்லூரி பசங்க எல்லோரும் சேர்ந்து கொடைக்கானல் போயிருந்தோம் இல்லைங்களா ஆ ஆமாண்ணா பேசுகிறேன் இப்போது வந்துட்டு அடுத்த ஆ இன்னும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழம வந்துட்டு நாங்கள் இங்கே சமயபுரம் போகலான்னு பிளான் பண்ணிருக் அதாவது திட்டமிட்டு இருக்கோண்ணா ஆ ஆ கொஞ்சம் ஆ கொஞ்சம் ஒரு நல்ல வண்டியாக அனுப்ப முடியுமா நல்ல வண்டியும் நல்ல ஓட்ட தெரிஞ்சவங்களை அனுப்புங்க ஏன்னா போன தடவை கொடைக்கானல் போனப்போ பசங்க எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஏன்னா அந்த ஒவ்வொரு வளைவிலும் வந்துட்டு வேகத்தை குறைக்காம அப்டி திருப்பி அவங்களுக்கு ரொம்ப பசங்கங்களுக்கு ரொம்ப பயம் பயம் வந்துடுச்சி பயம் வந்துடுச்சி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சி அதனால ஒரு நல்ல ஓட்டுனராக அனுப்புங்க அதே மாதிரி ஒரு நல்ல வண்டியாக அனுப்புங்க போன தடவை அனுப்பின வண்டியில் வந்துட்டு ஒரு எந்த ஒரு வசதியும் இல்லைன்னு சொல்லி புகார் அளித்தாங்க அதே மாதிரி ஒரு நல்ல வண்டியாக அனுப்புங்க ஏனா குடும்பங்கள்லாம் வந்துட்டு போகிறோம் இந்த மாதிரி அடுத்த வாரம் வந்துட்டு ஒரு பத்து பேர் அதாவது எனக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு வண்டி வேணும் ஒரு அஞ்சு பேர் போகிற மாதிரி அஞ்சு பேர் போகிற மாதிரி ஒரு ரெண்டு பேர் ரெண்டு வண்டி வேணும் எப்போ வேணும் கேட்டினா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழம வேணும் நீங்கள் கொஞ்சம் நல்ல வண்டியாக அனுப்புனீங்க அப்புடின்னா அடுத்தடுத்து வர எல்லாம் பயணத்துக்கும் வந்து உங்கள தான் அழைப்போம் கொஞ்சம் நல்ல வண்டியாக சீக்கிரம் அனுப்புங்க அதே மாதிரி இன்னொரு நல்ல ஓட்டுனராக அனுப்புங்க நல்லா பேச்சு கொடுக்குற ஆளாக ஒரு எல்லா இடமும் தெரிஞ்ச மாதிரி அந்த மாதிரி ஒ நல்ல ஒரு அனுபவம்முல்ல ஓட்டுனராக அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வண்டி நான் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்துடுண்ணா திருச்செந்தூர் போயிட்டு அப்படி சமயபுரம் போயிட்டு வருவோம் ஒரு மூணு மூண்ரயாகும் எவ்வளோ வாடகை என்னானு சொன்னீங்க அப்புடின்னா அதல்லாம் பேசிக்கலாண்ணா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் வண்டியை மட்டும் கொஞ்சம் பார்த்து அனுப்புங்க அதே மாதிரி கொஞ்சம் இது மின்சாரம் வண்டியாக இருந்தால் அனுப்புங்கண்ணா ஏன்னா இந்த பெட்ரோல் வண்டி இதுக்கெலாம் வந்துட்டு எரிபொருள் போடுறதுக்கே வந்துட்டு நிறைய செலவாகும் இல்லைங்களா கொஞ்சம் செலவத்தை குறச்ச மாதிரி அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் நல்ல என்னோடய ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா நல்ல ஓட்டுநர் நல்ல வண்டி நல்ல சொகுசு வாகனம் தந்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாருக்குண்ணா அடுத்தடுத்து வரது எல்லாம் உங்ககிட்டதான் அனுப்புவோம்